குட் மார்னிங் சொல்லுங்கள் சரிங்க

ம் சரி ஓகேமா அட்மிஷன் போயிட்டுதான் இருக்குது நீங்கள் எப்போது வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க

ஆ கோச்சிங் இருக்குமா அதலாம் இல்லைமா எப்போதுமே கோச்சிங் நல்லா இருக்கும் இங்கே நாங்கள் ஸ்டூடண்ட்டோடய எதிர்காலத்துக்காக இங்கேயே நிறையா இதுலாம் சொல்லித்தருவோம் அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணோடய டேலன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அவ்வளோ லாங்லேருந்து இங்கே வரணும் அப்படினு யோச்சிங்கனா பஸ் பெசிலிட்டி இருக்குது இல்லை பஸ் வேணா ஹாஸ்ட்டல் அப்படினு சொன்னீங்கனா ஹாஸ்ட்டலும் நம்பகிட்ட இருக்குது ஹாஸ்ட்டல் கூட இருக்கும்மா ஹாஸ்டல் மாதத்துக்கு நாலாயிரத்தி ஐநுாறு ரூபா வரும்மா ஆமாம் நாலாயிரத்தி ஐநுாறு ரூபா வரும் ஒம்பது மாதத்துக்கு சாப்பாடு மூணு வேளையும் நாங்களே கொடுத்துருவோம் கிளீனாக இருக்கும் எங்கள் இதில் வந்து எங்கள் ஹாஸ்ட்டல் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுருக்கோம் உங்கள் பொண்ணு துணி துவைக்கிறதுக்கூட பிரச்சனை இருக்காது

அதெல்லாம் உண்டு மா மா அது பழைய சிஸ்டம்மா பழைய சிஸ்டத்தில்தான் டுவெல்த்து போகிறதுக்கு லெவன்த் இப்போ லெவன்தே பப்ளிக்தாம்மா லெவன்த்துக்கும் அவங்க படிக்கணும் டுவெல்த்துக்கும் அவங்க படிக்கணும் காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்பறம் பத்து மணிக்கு நார்மல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் திருப்பி ஈவினிங் ஏழு ஏழு மணிக்கு திருப்பி ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று வரும் அது ஒரு எட்டு மணியோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஹாஸ்ட்டல் போய் தூங்கிட வேண்டியதாம்மா ஆ இருக்கும்மா எல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது ஸ்விம்மிங் இருக்குது ஹார்ஸ் ரைடிங் இருக்குது செஸ்சு கேரம் எல்லா ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸு இருக்குது இன்டர்ஸ்ட் இருந்தால் ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் நாங்கள் அலோவ் பண்ணுறது கிடையாது இப்போது சரி ஓகேம்மா வரும்போது சர்டிஃபிகேட்டு நாலு போட்டோ எடுத்துகிட்டு வாங்க சரி சேரம்மா நீங்கள் வாங்க மார்க்கை பார்த்துட்டுதான் சொல்ல முடியும் நீங்கள் வாங்க ம் ஓகேம்மா